தோட்டக்கலையை பொழுபோக்காக நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா நான் இதுமாதிரி ஒரு நான் என்னுடைய ஜாப் முடிச்சிவிட்டு நான் இப்போ பிரைவேட்டில ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டுருக்கேன் ஒரு அக்கௌண்டண்ஸாக வேலை பார்த்துட்டுருக்கேன் ஃப்ரீ டைம்ல காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு நான் ஜாப்புக்கு போகறேன் அப்படின்னா காலையில் ஒரு ரெண்டு இரண்டு அல்லது மூன்று மணிநேரம் நான் வந்து தோட்டக்கலையில் இதுமாதிரி காய்கறி பயிர்கள் கீரைகள் இதுமாதிரி பயிர் செஞ்சு அதனால் எனக்கு ஒரு ஒரு துணை வருமானமாக என்னுடைய குடும்பத்தினுடைய வருமா செலவுகளை கணக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும் ஒரு அடிஷ்னல் இன்கம் ஒரு கூடுதல் வருமானமாக அது அமையும் அதேபோல் இ மாலை நேரங்களில் நான் அந்தமாதிரி மறுபடி போய் தோட்டக்கலையில் போய் காய்கறிக்கு பயிர்கள் போடுறது அவைக்கு களை பறிப்பது செடிகளுக்கு நீர் விடுவது இதுபோன்ற வேலைகளை செய்வதனால் அந்த செடிகள் நன்றாக வளரியது அதிக மகசூலை தருகின்றது ஒரு பொழுதுபோக்காக இந்த வேலையை செய்வதனால் எனக்கு ஒரு அது பொழுதுப்போக்கிலும் ஒரு வருமானம் கிடைக்கின்றது இதனால் குடும்பத்திற்கான செலவு செலவுகளை நம்மள் சலிக்காமலும் தயங்காமலும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இந்த காலகட்டங்களில் இப்போ உள்ள விலைவாசிகளை பார்க்கும்பொழுது நாம் அடிஷ்னலாக கூடுதலாக இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டால் தான் நம் குடும்பத்தை நல்லமுறையாக நடத்த முடியும் ஸோ அதனால் பொழுதுப்போக்காக தான் நான் தோட்டக்கலையை பயன்படுத்துனேன் அதனால் எனக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கின்றது எனது மா எனது குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு குடும்பம் நடத்துவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துக்கொள்கிறேன்